தமிழ் மொலி வந்து அதிக மக்கள் வந்து பேசிகிட்ருக்காங்க தமிழ் வந்து தெரியாதவங்களும் தமிழ் வந்து தெரிஞ்சவங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தமிழ் மொலிக்கு நம் நம் தமிழ்நாடுக்கு வந்து பேசுகிறாங்க நிறைய கத்துக்கிறாங்க தமிழ்ல வந்து அதிகமான கருத்துக்கள் வந்து இருக்கிறதுனால அதிக மக்கள் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ பட்டிமன்ற பேச்சுப் போட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னால் தமிழ்ல வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் கவிதைகளை வந்து தமிழ்ல தான் எழுதுறாங்க இது மாதிரி நிறையா வந்து இதில் இருக்கிறனால தமிழ் மொழி வந்து அதிகமாக வந்து பயன்படுது இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னால் தமிழ் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு தூய தமிழ்ல பேசுகிறது வந்து ஒரு நல்லது இப்போ ஒரு இனி இனிமையாக வந்து பேசுகிறாங்கல்ல அது மாதிரி தமிழ்ல பேசும் போது ஒரு சுத்தமான ஒரு தெளிவு வந்து கொடுக்குது அதிகம் வந்து கருத்துக்கள் வந்து குடுக்குது அதனால் பஸ்ட்டெல்லாம் நம்ம முதல்ல வந்து அந்த காலத்திலலாம் வந்து தமிழ் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து இங்கிலீஸ் தான் ஸ்டைலாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இங்கிலீஸ் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டைலால் ஒன்றும் இல்லை தமிழ் மாதிரி வந்து அவ்வளோ இது போல் வராது அப்படின்னா தமிழ் வந்து எவ்வளோ ஒரு கருத்து உடையதாக இருக்குது அதே இங்கிலீஸ்ல பேசும் போது ஒரு ஒரு பேருக்கு புரியாது அது என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படிங்கறது நம்மள ஒன்று தமிழ் மக்களுக்குள்ள வந்து அதிகமாக புரியாது இங்கிலீஸ்ல பேசுகிறவைங்கள்லாம் தமிழ்ல பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப இதோடு இருக்கிறாங்கள் அதனால் நம்ம வந்து தமிழை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் வெளிநாட்டில இப்போ வந்து நம்ம நாட்டில இல்லாமல் வெளிநாட்டிலல்லாம் இப்போ தமிழ் கற்றுக்கணுன்னு சொல்லி ஒரு மன்றாட வந்து சபைகள் இது மாதிரில்லாம் வச்சிருக்காங்க மன்றம் மன்றம் வச்சி தமிழ் வந்து கத்துக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய தமிழ் வந்து ஃபேமஸ் ஆயிட்ருக்கனால் தமிழ் வந்து தெரிஞ்சுக்கணும் நல்லா தமிழ் வந்து கற்றுக்கணும் அதனால் அந்த தாய் மொழியே தமிழ்ன்னு சொல்கிறாங்க இனிய தமிழ்ன்னு சொல்கிறாங்க தமிழ் வந்து ஒளவையார்கள் வந்து அப்போ ஒளவையார்னு இல்லை கவிஞரோலருந்து அதிகமாக வந்து புகழ் பெற்றது வந்து தமிழ் தான் தமிழ் வந்து எவ்வளோ ஒரு சுத்தமான தமிழ் என்று ஒரு பாடல்கள் வரிகளாக பாடியிருக்காங்க திருக்குறள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அதெலாம் ஒரு அரத்தத்தோடு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்ல வந்து கொடுத்துருக்காங்க முதோ எழுத்து ஆன்னு சொல்லும் போது அது ஒரு தமிழ்ல தானே வருது அதனால் தமிழை வந்து அதிகமாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க தமிழ் வந்து அதிகமாக வந்து கத்துகிறது வந்து ரொம்ப நல்லது அதையும் ஒரு உணர்வை வந்து நல்லா தருது ஒரு கருத்தை வந்து தருது அது மாதிரி நிறையா வந்து தமிழ்ல வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து ஈஸியாக இருக்குது அது மாதிரி தமிழ் வந்து சாட்டா கற்றுக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டில இருக்கிறவங்கெல்லாம் தமிழ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றாங்க ஆர்வத்துடன் இருக்குறாங்கள் தமிழ் படிக்கணும் தமிழ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து இப்போ சிறியவர்லாம் அம்மா அப்படிங்கறது அது தமிழ்ல இருந்து இங்கே வருது அந்த வார்த்தை அது வந்து சொல்லும் போது எவ்வளோ ஒரு அளாரியாக ஒரு அழகா இனிமையாக இருக்குதே அது மாதிரி தமிழ் வந்து நல்லா கற்றுக்கணும் நல்லா பேசணும் அப்படின்னு வந்து சிறிய குலந்தைகள்லாம் இப்போல்லாம் சொன்னால் சாட்டாக புரிஞ்சிக்கிறாங்கள் அது மாதிரி தமிழ் வந்து எதுக்கு புரிஞ்சிக்கிறாங்கள் எதுக்கு படிக்கிறாங்கள் அப்படிங்கும்போது இப்போ புரிஞ்சு ஒரு கல்வின்னு எடுதுக்கிட்டோம்னால் ஒரு புக்கு ஒரு கதை படிக்கும் போது அது தமிழ்ல எவ்வளோ ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அதனால் ஒரு ப ஒரு கதை எடுக்கும் போது இண்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பஸ்ட்டு படிக்கும் போது ரொம்ப கஸ்டமாக இருக்குது என்னடா இது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு அப்பன்னா அது படிக்க படிக்க படிக்க ரொம்ப கதை இண்ட்ரெஸ்டிங்காக போகும் அதெல்லாம் எதில் எழுதிருக்காங்க தமிழ்ல எழுதிருக்காங்க தமிழ்ல எழுதும் போது இங்கிலீஸ்ல படிக்கும் போது கொஞ்சம் புரியாது இதே வேற மொழியில எழுதும் போது புரியாது ஆனால் தமிழ்ல நம்ம ஈசியாக புரிஞ்சுக்கிறோம் அதனால தமிழ் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அப்புறம் திருக்குறள்லாம் ஒரு அர்த்தத்தோடு கொடுக்கறப்ப கவிதை ஒன்று எழுதும்னா அந்தக் கவிதை வந்து ஒரு ஒரு காரணத்தோடு இப்போது ஒரு இயற்கை பற்றி கவிதை எழுதுறோம்னா அந்த இயற்கை வந்து எவ்வளோ அழகா இருக்குது அது மாதிரி ரசிச்சு எழுதுறோம் அது வந்து தமிழ் வரிகள் எழுதும் போது அந்த தமிழ் கையெழுத்துக்கள் வந்து எவ்வளோ ஒரு அழகா இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம உணர்கிறோம் இது மாதிரி தமிழ்ல வந்து நம்ம பேசும் போதும் எழுதும் போதும் எவ்வளோ அழகைத் தூண்டுது அப்படின்னு வந்து தமிழ் மொழியில வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்ல வந்து நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதிகமாக தமிழ்ல வந்து கணீர்னு வேகமாக பேசுறது அப்படின்னா நம்ம தமிழ்ல பேசலாம் ஒரு முக்கியத்துவம் வந்து தமிழுக்கு வந்து அதிகமாக இருக்குது இப்போ நிறைய கவிஞர்கள் நிறையா பேச்சாளர்கள்லாம் வந்து தமிழ்ல வந்து அவ்வளோ ஒரு கருத்து வந்து கொடுக்குறாங்க பட்டிமன்றத்திலலாம் வந்து கவிஞர்கள் வந்து பட்டிமன்றத்தில் எவ்ளோ தெளிவா பேசுறாங்க இது இவ்வளோ தான் கருத்து இருக்குது அப்படின்னு வந்து பேசுகிறாங்க ஒரு சின்னனியா ஒரு தப்பு பண்ணுனாலும் தமிழ்ல வந்து திருத்திக்கலாம் ஆனால் இங்கிலீஸ்ல திருத்த முடியல அதனால் நிறைய மொலிகளை வந்து பேசுகிறாங்கல்ல நம்ம தமிழ் வந்து கத்துக்கணும்னு சொல்லி இன்னும் நம்ம வெளிநாட்டில இருக்கிற மக்களெல்லாம் நம்ம உள்நாட்டுக்கு வந்து தமிழ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க நல்லா பேசணுன்னு சொல்லிக் கத்துக்கிறாங்கள் அதெல்லாம் வந்து தமிழ்ல வந்து சொல்கிறாங்க